ம் ஆமாம் மேடம் சொல்லுங்கள் மேடம் உங்களுக்கு என்ன உதவி மேடம் தேவைப்படுது ஓகே மேடம் பண்ணிடலாம் மேடம் இப்போ வந்து உங்களோடய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வேணும் மேடம் அதுக்கப்புறம் உங்களோடய ஆதார் கார்டு வேணும் அதுக்கப்புறம் உங்களோடய பேங்க் டீட்டைல்ஸ் வேணும் மேடம் பான் கார்டு வேணும் இது எல்லாத்திலையும் ரெண்டு ரெண்டு செட்டு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுங்க மேடம் ஆ ஓகே இல்லை மேடம் இது மட்டும் போதும் மேடம் நீங்கள் இதில் ஒர்ஜினலும் எடுத்துகிட்டு வாங்க எனக்கு வந்து ஜெராக்ஸு ரெண்டு செட்டு கொடுத்துருங்க மேடம் ஓகேவா மேடம்

ஓகே மேடம் நாம் வந்து பண்ணிடலாம் மேடம் இப்போ வந்து உங்கள்கிட்ட ரெண்டு லட்சரூபா பணம் இருக்கா மேடம் ஓகே மேடம் இப்போ வந்து உங்கள்கிட்ட இருக்கிற ரெண்டு லட்சரூபாயை நாங்கள் வந்து எங்கள்கிட்ட எங்களுக்கு தெரிஞ்ச நல்ல கம்பெனியாக பார்த்து அதில் வந்து நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவோம் மேடம் இல்லாட்டி நீங்களே ஏதாச்சும் ஒரு கம்பெனி சொல்லி இதில் இன்வெஸ்ட் பண்ண எங்களை வந்து நீங்கள் சொல்லலாம் மேடம் ஓகேவா மேடம் இப்போ வந்து நீங்கள் வந்து எப்படி மேடம் மன்த்லி மன்த்லி பண்ணுறீங்களா இல்லை ஒன் டைம் தான் பண்ணப் போகிறீங்களா மேடம் ஓகே மேடம் ஓகே மேடம் உங்களுக்கு பண்ணிடலாம் மேடம் வேறு எதுவும் டீட்டைல்ஸ் தேவைப்படுதா மேடம் ஓகே மேடம் இப்போ வந்து நீங்கள் எங்களோடய அட்ரஸ் நோட் பண்ணிக்கிறீங்களா மேடம் ஓகே மேடம் நம்ம வந்து புதுக்கோட்டைக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பில்டிங் நா நாலாவது பில்டிங்கில் இருக்கோம் மேடம் நீங்கள் வந்து நேரில் அங்கே வந்திங்கனால் நாங்கள் வந்து உங்களுக்கு நிறையா எக்ஸ்ப்ளைன் பண்ணி உங்களுக்கு புரிய வைக்கிறோம் மேடம் அதோடய டீமேட் அக்கௌண்டும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணிடலாம் மேடம் ஓகேவா மேடம் அதே மாதிரியான இப்போ வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு அமௌண்ட் கொடுக்கும் போது ப்ரோக்கரேஜ் ஃபீஸ்ஸுனு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து உங்களுக்கு பிடிப்போம் மேடம் அது வந்து ஒரு டொண்ட்டி பர்சன்ட் வந்து ப்ரோக்கரேஜ் ஃபீஸ்ஸுனு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வந்து பிடிக்கிறோம் மேடம் அதுக்கு ஓகே தானே மேடம் உங்களுக்கு ம்ம் இல்லை மேடம் நீங்கள் வந்து ச ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நாங்கள் எந்த வித ப்ரோக்கரேஜ் ஃபீஸ்ஸும் உங்கள்கிட்ட கேட்க மாட்டோம் மேடம் அதேமாதிரி தான் நீங்கள் வந்து அந்த அமௌண்ட்டை வந்து வெளியே எடுக்கும் போது ப்ராஃபிட் பண்ணி நீங்கள் வெளியே எடுக்கும் போது எங்களுக்கு வந்து டொண்ட்டி பர்சன்டேஜ் ப்ரோக்கரேஜ் ஃபீஸ்ஸுனு ஒன்று கண்டிப்பாக கொடுக்கணும் மேடம் நம்ம மட்டும் இல்லை எல்லோருமே அது வாங்குகிறோம் மேடம் ஓகேவா மேடம் சரி ஓகே மேடம் ரொம்ப நன்றி மேடம் வேறு எதுவும் உதவி தேவைப்படுதா ஓகே ஓகே மேடம் ரொம்ப நன்றி